ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் உடம்பு சரியில்லை மேம் எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கு கை காலெல்லாம் வலிக்குது என்னா பண்ணுறதுன்னு தெரியலை எழுந்துக்க முடியல ஒரு டூ டேஸாக இருக்கு மேம் என்னால் ஒன்றும் முடியல ம் தலைவலி இருக்கு கைக்கால் வலி இருக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ஒன்றும் முடியல மேம் கோல்டால் எதுவும் சாப்பிட்ல மேம் வீட்டில் தான் மேம் இருக்கேன் நாங்கள் இது ஆக்டோமைஸ் படிக்கிறோம் அதனால் நின்றுட்டிருந்த என்னென்னு தெரியல அங்கேப்போய் நாங்கள் ஹாட் வாட்ரு குடிச்சோம் அது எனக்கு ஒத்துக்கலையா தண்ணி மாற்றி குடிச்சோம் எது ஒத்துக்கலையா என்னென்னு எனக்கு தெரியல ஆ தலைவலிக்குது

சரிங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா எனக்கு நல்லாயிருங்களா எந்த ஒரு இதுவும் இருக்காதுல்ல சரி மேம் மேம் நல்லா ஆகுறத்துக்கு டேப்லெட் மட்டும் நல்ல டேப்லெட் எழுதிக்குடுங்க மேம் எனக்கு அதுவே போதும் சரிங்க மேம் ஆ வரேன் ஆ ஓகே மேம் தேங்க் யூ தேங்க் யூ